பொதுவாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பேர் விமான நிலையம்லாம் கிடையாது எங்கள் ஊரில் வந்து சூலூர் தாண்டி அந்த மாதிரி இடத்துலதான் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து பேருந்து தான் பேருந்து மேக்சிமம் ரயில் போவோம் ஆனால் பேருந்து தான் நாங்கள் காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி கிளம்பி போறக்குலாம் பேருந்து தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ப இப்போ கிளம்பு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறம்னா இப்போ ஒரு டென்ஷன்லையே கிளம்புவோம் நம்ம பஸ்ஸில் போம்போது ரிலேக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் வண்டியில போனா அப்படி பைக்லல்லாம் போனம்னா அப்படி கிடையாது நம்ம வந்து யோசிச்சிகிட்டு இப்போ எல்லா எங்கேருந்து வருவாங்க அதல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக போகணும் இல்லைன்னா நமக்கு எதாவது விபத்து நடந்து நமக்கு எதாவது சேதம் ஆயிடும் இப்படில்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு பகுதியில் எப்படி இணைகிறது என்றால் எல்லாமே ஒட்டுக்காக இணைஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக ரோடல்லாம் பிரியும் அதல்லாம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் எங்கள் சைட்டில் வந்து போக்குவரத்துல்லாம் நல்லா பாராட்டணும் நல்லா அருமையான இதில் வச்சிருக்காங்க நல்லா பயன்படுத்துறாங்க எல்லாத்தையும் எல்லா ரோடு இதல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இது கன்ட்னியூ பண்ணுறாங்க எல்லா கரெக்டான ஒரு இதில் போய்விட்டு இருக்குதுன்னா அது எங்கள் ரோட்லியல்லாம் கரெக்டாக போகறாங்க இதனால எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப போக்குவரத்துலாம் கரெக்டான முறையில் செயல்பட்டுருக்குது